கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து முக்கியமாக வந்து பாயூரில் வந்து அரிசி ரிசர்ச் சென்டர் இருக்கு ஸோ இங்கே கிருஷ்ணகிரியில் வந்து டிஸ்ட்ரிக்கில் வந்து அரிசி உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கு அதே போல் வந்து இங்கே மாடுகள் கால்நடைகள் பொருத்தவரையும் வந்து பசும் மாடு வந்து நிறைய வளக்கிறாங்க ஸோ வந்து பால் உற்பத்தியும் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அதிகமாக இருக்கு அதேபோல் வந்து

மாங்கனி மாம்பழம் வந்து இங்கே வந்து மாம்பழம் ஒட அதிகமாக கிடைக்கிறதுனால கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து மாம்பழம் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இங்கேயிருந்து நிறைய ஊருக்கு வந்து இது பண்ணுறாங்க இங்கே வந்து கே ஆர் பி டேம் இருக்கிறதுனால வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் விவசாயிகளுக்கு வந்து நிறைய இது பண்ணுறதுக்கு வந்து நீர் பாசனம் வந்து கே ஆர் பி டேம் தென்பெண்ணை ஆறு இருக்கிறதுனால வந்து அது ஒரு அட்வான்டேஜ்